இப்போ ரயிலில் நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நைட்டு வந்து கிட்டத்தட்ட லெவன் தேர்ட்டி டைம் ஆகிப்போச்சு இந்த நேரத்தில் உணவு கிடைக்குமா என்னமோ தெரியலை இப்போ வந்து நம்ம போய் அடுத்த ஸ்டேஷன் வந்து கிட்டத்தட்ட அரக்கோணம் போய் இறங்கப் போறோன்னு நினைக்கிறேன் அரக்கோணத்தில் இறங்குறோம் அங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்டில் இப்போதான் நிறைய டெலிவரிஸ் இருக்குது ஆன்லைன் டெலிவரிஸெல்லாம் நிறையா இருக்குது ஃபுட்டு கிடைக்குமா என்னமோ தெரியலை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணிட்டு ட்ரை பண்ணிவிட்டோம் இது மாதிரி நாங்கள் அங்கே ரீச் ஆகுறதுக்கு லெவன் தேர்ட்டி ஆகும் உங்களால் அங்கே ஃபுட்டு டெலிவரி பண்ண முடியுமா இந்த டைமில் அப்படின்னு கேட்டோம் உடனே ரயில்வே ஸ்டேஷன் தான் சார் அதனால பிராப்ளம் இல்லை நியராக தான் எங்கள் ஹோட்டல் இருக்குது உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கள் நாங்கள் கொண்டு வந்து குடுத்தடுறோம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம கால் பண்ணோடனையும் சரி கண்டிப்பாக கொண்டு வாங்க இரவு நேரங்கிறதுனால் இட்லியும் தோசையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அவங்களும் அதே மாரி நம்ம ரயிலில் அங்கே கிட்டத்தட்ட போய் ரீச் ஆகுறத்துக்கு லெவன் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சி நம்ம வெளியே வந்து இறங்குன உடனையுமே நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தவங்க உடனே நம்ம கேட்ட தோசை இட்லி இதெல்லாம் கொண்டு வந்து டெலிவரி நமக்கு கொடுத்தாங்க அந்த நேரத்தில் இரவு நேரத்துலேயும் வேலை செய்கிறத்துக்காக அவங்க தயாராக இருந்தாங்க நம்ம எப்போ ஆர்டர் பண்ணாலும் சரி கொண்டு வந்தடுறாங்க இருந்தாலும் அது வந்து மிட்நைட்டுக்கு பக்கம் இந்த நேரத்தில் கொடுப்பாங்களோ மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தில்தான் கூப்பிட்டோம் கால் பண்ணோடனே அவங்க வந்து இல்லை சார் நாங்கள் கண்டிப்பாக வந்து டெலிவரி பண்ணிடுறோம் எனக்கு ஒன்றும் பிராப்ளம் இல்லை எங்கள் ஹோட்டல் நியர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில்தான் இருக்குது அதனால நீங்கள் கேட்ட அந்த இட்லி தோசை ரெண்டுமே உடனே கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோம் ஏன்னால் கூட குழந்தைங்கெல்லாம் இருந்தாங்க நம்ம கூட பசி தாங்கிக்கலாம் அவங்களாலெலாம் தாங்க முடியாது அதனால கொண்டு வந்து உடனே அங்கே கொடுத்தாங்க ஃபோன் பண்ணதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி கொண்டு வந்து உடனே கொடுத்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஆட எங்களால் ஆர்டர் செய்யவும் முடிஞ்சித்து அவங்க டெலிவரியும் பண்ணாங்க ரொம்ப நன்றி